என் பேர் வந்து சரண்யா நான் வந்து இப்போ நெய்வேலிலந்து சென்னைக்கு போகிறேன் சென்னைக்கு போகிறேன் அதனால நான் வந்து கார் புக் கார் வந்து புக் பண்ணியிருந்தேன் அது வந்து ஆனால் நீங்கள் வந்து கார் வந்து வந்தது வந்து லேட்டு நான் என்ன அட்ரெஸ் சொன்னன்னா நெய்வேலி பிளாக் டொண்டி த்ரீ அந்த அட்ரெஸ்க்கு வர சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த கார் நீங்கள் வந்தது வந்து லேட்டு அதனால நான் போ பஸ் வந்து போயிட்ச்சு அதனால நான் வந்து போவ வேண்டிய இடத்துக்கு ரீச்சாவ முடியல ஆனால் அது வந்து ஏன் தப்பு இல்லை உங்கள் தப்பு தான் அதனால நான் வந்து என்னால் அமௌண்ட் பே பண்ண முடியாது அதனால நான் வேறு வேறு பஸ்ஸு தான் புக் பண்ணி போயாவணும் அதனால நான் போகிற இடத்துக்கு என் வேலையும் அங்கே ஸ்டாப் ஆயிட்ச்சி அதனால என்னால் நான் இப்போ நீங்கள் போ வேண்டிய இடத்துக்கு என்னால் போக முடியிலை அதனால நான் வந்து அமௌண்ட் பே பண்ண முடியாது அது என் என் மிஸ் என்னோட தப்பு இல்லை ஆனால் உங்கள் தப்பு தான் அது அதனால நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதனால எனக்கு தேவைல்ல அதனால நான் இந்த இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் ஓகேவா